நாங்கள் வந்து டெலஸ்க்கோப் அதுலாம் எது யூஸ் பண்ணல நட்சத்திரங்கள் பார்க்குறதுக்கு பேப்பர் சுருட்டி அது அது மூலியமா நட்சத்திரங்கள் பார்க்குவோம் பார்த்து எத்தனை நட்சத்திரம் இருக்குது அப்படினு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணுவோம் அப்புறம் ஒரு க்ளாத் ஒன்று மெல்லிசாக இருக்கக்கூடிய க்ளாத் எடுத்து அது மூலியமா நட்சத்திரங்கள் பார்த்தா அது கலர் கலராக தெரியும் அப்புறம் குட்டி குட்டி பாக்ஸ் மாதிரி தெரியும் நிறையா அதை பார்த்து எல்லா நட்சத்திரங்களையும் பார்த்து நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் அப்புறம் வந்து எத்தனை நட்சத்திரம் இருக்குனு ஒன்று ஒண்ணா கவுண்ட் பண்ணுறது போட்டி போட்டுகிட்டு எண்ணுறது அதெல்லாம் பண்ணுவோம் அப்புறம் வந்து நட்சத்திரம் மேலேந்து கீழே விழும்லா அதெல்லாம் பார்ப்போம் பார்த்து அதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படினு சொல்லிட்டு பார்த்து நட்சத்திரம் எப்படி விழும் அப்படினு சொல்லுறதயும் பார்க்குவோம்